கள்ளக்குறிச்சில நிறைய பொழுதுப்போக்கு இருக்குது கல்வராயன் மலை இருக்குது வெள்ளி மலை இருக்குது அந்த பிளேஸ்லாம் நல்லாயிருக்கும் போய் சுற்றி பார்த்தா செமையாக இருக்கும் அதேமாரி கள்ளக்குறிச்சியில் வந்து நிறைய டியேட்டர் இருக்குது நல்லா பொழுதுப்போக்கு ஆகும் நல்லா போனீங்கன்னால் நல்லாயிருக்கும் அதுமாரி அதுக்கெலாம் அமௌண்டான்னு கேட்டீங்கனா அதுக்கெலாம் அமௌண்டு தான் அதுமாரி சில்ரன்ஸ் விளாட்ற மாதிரி பூங்கா இருக்குது நிறைய வ ஜாலியாக இருக்கும் கள்ளக்குறிச்சியில் நிறைய பிளேஸ் இருக்குது ஒரு ஒரு பிளேஸுக்கும் போனாங்கனால் நல்லாயிருக்கும் செமையாக இருக்கும் ஒரு ஒரு பிளேஸ் பார்க்கும்போது ச இதாக இருக்கும் நல்லா இருக்கும் அதேமாரி இப்போது வந்து ஒரு டேட்டருக்கு போகணுன்னா அந்த டேட்டரு எப்படி இருக்குதுஅது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்ப்போம் அதுமாரி டியேட்டர்லாம் செமையாக இருக்கும் நல்லா போய் ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் அதேமாரி வெள்ளிமலைக்கெலாம் போனீங்கனால் நல்லாயிருக்கும் அந்த மலை சைடு நல்லாயிருக்கும் படிக்கட்டில் நடந்து போகிறது நல்லாயிருக்கும் பின்னாடி அந்த தண்ணி குளோம் நல்லாயிருக்கும் செமையாக இருக்கும் கள்ளக்குறிச்சியில் நிறைய பிளேஸ் இருக்குது அப்புறம் விளையாட்டு பூங்கா சில்ரன்ஸுக்குனு நிறைய இடத்துல கட்டப்பட்டுருக்காங்க நிறையா இடத்துல இருக்குது